இப்போ எங்கள் வீட்டிலல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அக்கா தங்கச்சி எல்லோருமே வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க ஆனால் எனக்கு டான்ஸில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது நான் டான்ஸ் ஆடமாட்டேன் அவங்க ஆடுவதை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேனே கண்டி டான்ஸெலாம் அந்த அளவுக்கு ஆடமாட்டேன் நான் சின்னப்பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூலிங்கில் வந்து எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி நீ டான்ஸ் ஆடியே ஆகணும் நீ வந்து எப்போப் பார்த்தாலும் ஆடவே மாட்றே நாங்கள் மட்டும்தான் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கம்பல் பண்ணிணாங்க அப்போது வந்து ஸ்கூல் ஆனுவல் டே வந்துச்சு அப்போ வந்து என்ன எனக்கே தெரியாமல் என்னோடய பேரை வந்து அவங்க வந்து என்னோடய டீச்சர் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க நீ கண்டிப்பாக வந்து ஆடிதான் ஆகணும் அடுத்த வருஷம் நாங்கள் வந்து வேறு ஸ்கூலுக்கு போயிடுவோம் அதனால் நீ இந்த ஒருமுறை என் கூட இருப்பேலை அப்போ நீ வந்து டான்ஸ் ஆடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கம்பல் பண்ணி என்னை வந்து ஆட வைச்சாங்க அப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஆடவே வரலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் வந்து வீட்டில் எங்கள் அம்மாகிட்ட வந்து சொன்னேன் அம்மா எனக்கு இது மாதிரி வந்து பிள்ளைங்க பேர் கொடுத்துட்டாங்க நான் டான்ஸ் ஆடணும்ன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நீங்கள்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு கேட்டேன் அப்போது வந்து அவங்க சரி நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் எனக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குது ஸோ வர்க்கை முடிச்சுட்டு நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கேனோ அப்போலாம் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நானும் வந்து அம்மா சரி வர்க்கா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு நானே சும்மா வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸெலாம் போட்டு ட்ரை பண்ணிணேன் அதுக்கப்புறமா வந்து எங்கள் அம்மா எனக்கு வந்து டான்ஸ் கிளாஸில் வந்து சேர்த்து விட்டாங்க அங்கே போயிவிட்டு நான் வந்து டான்ஸ் ஆட கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸெலாம் வந்து எனக்கு அந்த ஸாங்குக்கு தேவையான ஸ்டெப்ஸெலாம் சொல்லி கொடுத்தாங்க ஸோ அது வந்து நான் நல்லாவே பண்ணிணேன் அதுக்கப்புறம் ஏனுவல் டேயும் வந்துச்சு அந்த ஏனுவல் டேயில் வந்து நாங்கள் டான்ஸ் ஆடினோம் அதில் வந்து பயத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஆடினதாலே பயத்தில் வந்து எல்லாத்தையுமே மறந்துவிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதை மெயின்டெயின் பண்ணி அதை ஆடி முடிச்சுட்டேன் அது ஆடினதால என்னாலையோ என்னவோ தெரிலை எங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ்தான் கிடைச்சுது நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ஸா ஆடியிருந்தா நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கூட வாங்கியிருப்பேன் அதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு டான்ஸில் வந்து அறிமுகம் ஆனது